எங்கள் சமூகத்தில் எங்கள் ஊரிலே ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மலை இருக்கிறது அதற்கு சையத்பாஷா மலை என்று பெயர் அந்த மலையை சுற்றிப்பார்க்க ஹெலிகாப்டர் அல்லது ஹெலிகாப்டர் அல்லது ஹெலிகாப்டர் போன்ற இது செய்தால் நல்ல சுற்றுலாத்தல சுற்றுலா அங்கே பார்க்கிறத்துக்கு நல்ல வசதியாயிருக்கும் ரோப் கார் போன்றவற்றை இயக்கினால் அது சுற்றுலா வந்து அதிகம் சுற்றுலாவை அதிகரிக்கலாம் அதே போல் நமக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேஆர்பி டேம் என்று ஒரு இருக்கிறது அதிலையும் வந்து போட்டுங்க இன்னும் நிறைய போட்டமுன்னால் நல்ல சுற்றுலாவை அதிகரிக்கலாம் மற்றும் எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொறுத்தவரைக்கும் லிட்டில் இது லி லிட்டில் இங்கிலாண்ட் என்று சொல்லக்கூடிய தளி இருக்கிறது அந்த ஊர்லேயும் போய் சுற்றுலாவை அதிகரிக்கலாம் அங்கு சுற்றுலாவை ஒரு சுற்றுலாத் தலங்கள் அமர்வதற்கு இடங்கள் போன்றவைகள் எல்லாம் செ செய்து கொடுத்தால் சுற்றுலாவை இன்னும் மேம்படுத்தலாம் இதே போல் எங்களுடைய மாவட்டத்தில் நிறைய கோட்டைகள் இருக்கிறது அந்த கோட்டைகளுக்கு போவதற்கு ரோப் கார்கள் மலைவாழ் மலை வாசல் இருக்கிறது அதில் ரோப் கார்கள் போன்றவற்றை மேம்படுத்தினால் இன்னும் நம்முடைய சுற்றுலாவை அதிகரிக்கலாம் மேலும் இந்த எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மல மலைகள்தான் அதிகமாக இருக்கிறது அந்த மலையில் அந்த ஒரு சிறப்பாக இந்த சையத்பாஷா மலை என்ற மலையில் ஒரு ரோப் காரை அமைத்தால் நல்ல சுற்றுலாவை அதிகரிக்கலாம்